ஆ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம்மா சொல்லுங்க ஆ ஆ ஆ சரிங்க மேடம் பண்ணிக் கொடுத்துர்லாம் மேடம் இது வந்து ரெண்டாவது சொன்னது லில்லி வந்து நானூரூபா வரும் மேடம் ரோஸ் வந்து நூறுரூபா வரும் வேறு வேறு என்ன மேடம் தேவைப்படுது இப்போ நீங்கள் எவ் இப்போ புரியுது மேடம் இன்னும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு சொன்னீங்கன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி ரேட் கம்மி பண்ணி தர முடியும் நிறைய வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னால் அப்படியா சரி மேடம் நான் ரேட் கம் கண்டிப்பாக குறைச்சி தரேன் நானும் பண்ணி தரேன் என்றைக்கி மேடம் ஃபங்க்ஷன்னு ஆ சரி மேடம் நான் டோர் டெலிவரியே கூட கொடுத்துர்றேன் மேடம் ஆ சரி ஓகே மேடம் வந்து பாருங்க ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குதோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை மேற்கொண்டு தேவைப்படுன்னாலும் நாங்கள் அப்போயே கொடுத்துட்றோம் மேடம் அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வாங்க ஆ ஓகே தேங்க்ஸ்